எங்கள் கிராமப்புறத்தில் வந்து வெத்தலை பை செய்கிறாங்க அந்த வெத்தலை பை செஞ்சு அதை விற்பனை செய்ய விற்பனை செய்கிறாங்க அதில் இந்த சந்தையிலேருந்து போய் வாங்கிட்டு வந்து விற்கிறது வந்து ஒரு தொழிலாக பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் இங்கேயே சக்கரையை நாட்டு சக்கரையை உற்பத்தி பண்ணி நாட்டுச் சக்கரை விற்பனை செய்கிறாங்க வெல்லமாவும் செஞ்சு விற்கிறாங்க அது இல்லாம வேறு வியாபார்ங்கிறது நம்ம கடைகளில் கடைகளில் வெச்சி அதில் முறுக்கு இது மாதிரி பொறை இட்லி கிட்லி இந்த மாதிரி போட்டு வியாபாரம் செய்கிறது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்புறம் டீ கடை வெச்சி டீ கடை பண்ணுறது ஒரு வியாபாரம் மளிகை கடை அந்த மளிகை சாமான் விற்கிறதுங்கிறது ஒரு தொழிலா பண்ணிட்ருக்காங்க அதெல்லாம் இங்கே நல்லா நடந்துட்டுருக்குது